அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஏழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்து பத்தொன்போது